பொண்ணு வயதுக்கு வரும் வயசுக்கு வந்ததும் ஒறவுமுறையெல்லாம் கூப்பிட்ணும் கூட்டிட்டு வந்துவிட்டு எல்லாம் மஞ்சத் தண்ணிலாம் வெச்சி சொந்தக்காருலாம் வர சொல்லி பொண்ணு உக்கார வெச்சி தண்ணி ஊற்றுவாங்க தண்ணியை ஊத்திட்டு கூட்டிட்டு போய் ஒரு குடிசை மாதிரி கட்டுவாங்க கட்டி அதில் ஒக் பொண்ணை உக்கார வெச்சி பிள்ளையை உக்கார வெச்சிருவாங்க அப்புறம் தாய் மாமாலாம் வரச் சொல்வாங்க அப்புறம் வந்துவிட்டு அப்புறம் மறுதாரம் வந்து சாப்பாடு அவங்க சொந்தக்காருலாம் வந்து சாப்பாடு செஞ்சுப் போடுவாங்க அப்புறம் அவங்க அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு அந்த குடிசையிலேயே மூணு நாலு நாளைக்கு இருக்கும் அப்பறம் தெரட்டிக்கெல்லாம் மாமன்மார்கள்லாம் எல்லாம் மண்டபத்துல வைக்குவாங்க எல்லாம் சீரெல்லாம் கொண்டு போவாங்க ஒரு இருவது தட்டு அவங்க சொந்தக்காருலாம் என்னென்ன வா வாங்கணுமோ சுடிதார் அது இது எல்லாம் வாய்க்ங்குவாங்க எல்லாம் கொண்டுக்கிட்டு போய் வெச்சி ஒரு எல்லாம் சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க அப்புறம் எல்லாம் புட்டு சுற்றுவாங்க சுத்திட்டு எல்லாம் சாப்பிட்டு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே மாரி காது குத்துறதும் அப்படி தான் சொந்தக்காருலாம் கூப்பிட்ணும் பையனுக்கு மொட்டை அடித்து அவங்க குலதெய்வம் கோவில்ல மொட்டை அடித்து காது குத்துவாங்க எல்லாம் மொய் வைப்பாங்க என்னென்னன்னு பேர் சொல்லி ஐநூறுபா ஆயர்ரூபா வைப்பாங்க அவங்க சொந்தக்காருலாம் அப்புறம் அவங்கெல்லாம் கறி சோறு ஆக்கி போடுவாங்க கிடா வெட்டி அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு அவங்க சரி எல்லாம் சொந்தக்காருலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்பறம்